ஹலோ பூ நர்சரி கார்டனா ஒன்றும் இல்லை சார் ஒரு ஃபங்ஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சார் அதுக்காக பூ வேணும் என்னென்ன என்னென்ன வெரைட்டி சார் இருக்கும்

மேரேஜ் மேரேஜு தான் சார் ஆ ஆமாம் சார் ரெண்டு பொக்கே வைக்கிற மாரி ரோஸில் எவ்வளோங்க சார் வேணும் அதில் பின்னாடி பேக்ரவுண்ட்டில் இது டிசைனுக்காவ பூ அப்புறோம் ஃபேம்லிக்கு மல்லிகைப்பூ வேணும் அது கொஞ்சம் பல்க்காக ஆட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அமௌண்ட்டு எந்த மாதிரி வரும் சார் ஒரு டோட்டலாக ஒரு ஹண்ட்ரட் பூ ரோஸ் வர மாதிரி மல்லிகைப்பூ ஒரு அஞ்சுக் கிலோ அந்த மாதிரி வர மாதிரி

ஓகே சார் ஆ எஸ் சார் செடிக்குன்னா அமௌண்ட் எவ்வளோ சார் அந்த ஒரு செ ஒரு செடி சொன்னீங்கல்ல சார் அதுக்கு அமௌண்ட் எவ்வளவு வரும் வீட்டுக்குகே கூட வச்சுக்கலால்ல சார் கொய்யா செடி கொய்யா செடியெல்லாம் வீட்டுக்குக்கூட வச்சுக்குலாம் வீட்டுக்குள்ளே ஆ கொய்யா ஆ கொய்யா அந்த கொய்யா மர செடியில் ஒரு பத்து இது போட்டுருங்க ரோஸ் ஆ ஓகே சார் அந்த ரோஸில் வந்து ஒரு கலர் கலராவே எடுத்துப் போட்ருங்க சார் ஒரு இரநூறு ரோஸ் வர மாதிரி ஆ ஆமாம் சார் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் வீக்கு நெக்ஸ்ட் வீக்கு சண்டே சார் அது டெலிவரி டெலிவரி பண்ணால் அதுக்கு எதுவும் ஆப்ஷன் வருமா சார் இல்லை அதுலேயும் ஓகே சார் நான் லொக்கேஷன் உங்களுக்கு செண்ட் பண்ணுறேன் சார் அந்த லொக்கேஷன் தான் சார் கொடுத்துருங்க

ஓகே சார் ஆன்லைனில் ஜி பே மூலியமா அனுப்பிரலாமா சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ தேங்க்ஸ் ஆ ஓகே சார் தேங்க்ஸ்